எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு வீரருக்கு வந்து பயிற்சி அளிக்க உதவும் பகுதி உதவு அதிகமான மையங்கள் உள்ளன அது மட்டும் இல்லாமல் அதிகமாக முகாம் போடுவாங்க இதேமாரி எதாச்சு விளாட்டு எங்கள் ஊரில் எதாச்சும் விளாட்டு நடக்கிற மேரிருந்தால் முகாம் போடுவாங்க இல்லைன்னா பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு விளாட்டு மையத்துக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் ஏதாச்சு உடலில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துருந்தால் அதை வந்து நாங்கள் வந்து சரி சரி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் விளாட்டு வீரர்களுக்கு வந்து நிறைய ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷனு அதுமாரி எதுவும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து எப்படியாச்சும் ஒரு மன ரீதியாகவும் வந்து சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இந்த விளையாட்டு மையங்களில் வச்சு நாங்கள் வந்து சரி செய்வோம் சரி செஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகமாக பயிற்சி அளிப்பதால் பயிற்சி அளிக்க பயிற்சி அளிப்பதால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு ஒரு டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க வந்து வெ விளையாட்டு மையங்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள அழைச்சிட்டு போயிவிட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தையோ இல்லை ஒரு நல்ல ஒரு பயிற்சி நாங்கள் தருவோம் அது மட்டும் இல்லாமல் விளாட்டு மையங்கள் வந்து ஊர்லேர்ந்து ஊர்லேர்ந்து ஒரு நூறு கிலோ ஒரு மீட்ரு ஒரு கிலோமீட்ரு இரண்டு கிலோமீட்ரு கிட்டக்கையே இருக்கும் எல்லா ஊர்லையும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேர்ந்து ஊராட்சிக்கு கிராம ஊராட்சிக்கு ஒரு மையங்கள் இருக்கு கன்ஃபார்மாக இருக்கும் இது வச்சுகிட்டு எந்த ஒரு எந்த ஒரு விளையாட்டு இருந்தாலும் சரி அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்க பயிற்சி அளிக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த விளையாட்டு மையங்களுக்கு அழைச்சிட்டு போயிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கு கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு தான் விளையாட்டு வீரருக்கு வந்து பயிற்சி அளிக்க பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க வந்து விளையாட்டுக்கு ரெடி ஆகுறாங்க